இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சந்திக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனை எல்லாம் முதல் இடம் வந்து காற்று மாசுபாடு தான் அதிகமாக இருக்குது சுற்றி சுற்றி ஃபேக்ட்ரிங்க ஃபேக்ட்ரிங்க வந்து நிறைய புகைய வெளியே தள்ளுதுங்க அந்த இதெல்லாம் காற்று மாசுபடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டிங்க நிறைய வண்டி வாகனங்க பஸ்ஸு இதெல்லாம் நிறைய அதிகமாயிடுச்சு யாருமே அப்போலாம் வந்து சைக்கிளில் போவாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் டூவீலர் தான் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எல்லாமே எடுத்துக்கிட்டின்னா எல்லாம் காரு தான் கா அந்த காருங்க வந்து விட்ற புகைங்க டீசல்ங்க ஒதுக்குவோம் வண்டிக்கு வந்து ஊத்துற டீசல் பெட்ரோல் எல்லாம் வந்து புகையாதான் வெளியே வருது அதனால காற்று சுற்றி சுற்றி மாசுபட்டுருக்குது காடுகள் எல்லாம் அழிச்சு வந்து வீடு தான் கட்டிகிட்டு வர்றாங்க காடுகளை அழிச்சு வீடு கட்டுறதுனால இது காட்டு விலங்கெல்லாம் குடி இருக்கறதுக்கு இல்லாமல் அது வந்து ஊருக்குள்ளே சில டைம்ங்களில் வந்துருதுங்க ஆறுங்கள் எல்லாம் வந்து இந்த சாயப்பட்டற தொழிற்சாலை கழிவுங்க அதுவும் அது ஃபேக்ட்ரிங்களோட வேஸ்ட்டு பொருளுங்க எல்லாம் கொண்டுபோய் ஆறுகள் ஆத்தோரம்தான் கொட்டுறாங்க அதனால ஆறுங்களில் வந்து தண்ணி கெட்டு போகறதும் இல்லாத அதில் இருக்குற மீனுங்களும் செத்து போயிருது அந்த தண்ணியில வாழ்கிற உயிரினங்களும் அழிஞ்சி போயிருது அந்த தண்ணியை வயல்வெளிங்களுக்கு பாய்ச்சி விவசாயம் பண்ணுனாக்கா அதுவும் வந்து நல்லா அந்த தண்ணி பாயுற வயலுங்களில் விளையிற பொருள் வந்து தா அதை பொருளோட தரமும் குறைஞ்சி போயிருது அது வந்து நல்ல சத்து இல்லாமல் அந்த தண்ணி பாய்ச்சறதுனால கெட்டு ஆறுங்களில் ஃபேக்ட்ரிங்கள்லந்து வர்ற க கழிவு பொருள் வர்ற தண்ணியை பாய்ச்சறதுனால அந்த தண்ணியோட தரத்தை குறச்சி அந்த தண்ணி பாய்ஞ்சி விளையிற வெ வெள்ளாமையோட தரமும் குறஞ்சி போயிருது அதனால மண்ணு அந்த தண்ணி இதுங்க இதுங்க இந்த ம மண் வயலோட மண்ணோட தரமும் குறஞ்சி போயிருது முன்னேலாம் பார்த்தீங்கனாக்க மழ காலத்தில் மழ பெய்யும் குளிர் காலத்தில் குளிர் அடிக்கும் வெய்ய காலத்தில் வெயில் வரும் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்களாக்க சுற்று இப்போ சூழ்நில மாற மாற எப்போ என்ன வருதுனே தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு மாறிப்போச்சு அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம்ப வீட்டுங்களில் இருக்கிற இடத்துங்கள்ல மரத்துங்களை வளர்த்துனோமாக்க ஓரளவுக்கு காற்று மாசுபட்றத்தையும் குறச்சிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அதிக அதிக க கனரக வாகன வாகனங்களை யாரும் பயன்படுத்தாமல் ஓரளவுக்கு வண்டி வா வாகனங்களை குறச்சிக்கிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் காற்று அந்த இதில் புக வர்றது மாசடையிறது கொஞ்சம் குறைக்கலாம் அப்புறம் இந்த ஃபேக்ட்ரிங்கள் எல்லாம் பார்த்தீங்கனாக்க அதுலந்து வெளியே வர்ற புகைய வந்து கீழாவியே ப அந்த புக போகறத்துக்குன்னு ஒரு பைப்மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அந்த பைப்புங்களை முடிஞ்ச வரைக்கும் கீழாவியாக வச்சர்றாங்க அந்த பைப்புங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஹைட்டாக தூக்கி வச்சாங்கனாக்கா உயரமா அந்த காற்று வந்து அந்த அந்த பு பைப்பில் போகற புக வந்து ஓரளவுக்கு மேலே போயிரும் கீழே சுவாசிக்கிற காற்றுக்கு படாது அதனால ஓரளவுக்குனாசும் அந்த ஃபேக்ட்ரிங்கள்லந்து வர்ற கழிவுங்களை குழி தோண்டி உள்ளே ஆழமாக குழி தோண்டி புதைக்கிலாம் புதைச்சிட்டாக்கா இந்த ஆத்தோரத்தில் கொட்டுறது இந்த இதெலாம் போடாமல் இருந்தாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறுங்களை பாதுகாக்கலாம் அதிகம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு ஒரு மரம் மரம் வளர்த்தா பரவாயில்லை அப்படிங்குறமாரி இருக்கிற இடத்துங்கள்ல மரத்துங்களை வளர்த்தோமாக்க ஓரளவுக்கு கொஞ்சம் காற்று இதெல்லாம் பா பாதுகாக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க முடிஞ்சதை செய்யலாம் நாம்பளும் ஒரு குப்பையை போட வெளியில் போடாமல் அதை குப்பையை போட வேண்டிய இடத்துல போடலாம் மரம் வளர்க்கலாம் ஓரளவுக்கு மரத்துங்களை வளர்ந்தா வ அல்லாம் ஆளுக்கொரு மரம் வளர்த் வளர்த்துனோம்னாக்கா ஓரளவுக்கு காற்றோட தரமும் மண்ணோட தரத்தைலாம் கொஞ்சம் பாதுகாக்கலாம்